எங்கள் ஊரில் வந்து சுகாதாரம் கம்மியாகதான் இருக்குன்னால் எங்களுக்கு வந்து குப்பைத்தொட்டி வைக்கிறதுக்கு அவ்வளோவா வைக்கலை வைக்கவும் இல்லை அதனால நாங்கள் குப்பைலாம் வயல்காட்டுல போடுறோம் ஆத்தங்கரை ஓரத்தில் போடுறோம் அப்படிங்கெச்சுல எங்களுக்கு சுகாதாரம் கம்மியாக தான் இருக்குது பெறகு இந்த தெரு நாய் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது அது இதுன்னு வந்து சே சாப்பிட்டுட்டு போய்டுது அதனால எங்களுக்கு சுகாதாரம் கம்மியாக இருக்குது எங்கள் ஊரில் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது அப்புறம் தெருவில் சாக்கடைலாம் அங்கே இங்கேயும் கெட்டி கிடக்கு அதெல்லாம் கொஞ்சம் சுகாதாரம் இல்லாமல் தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த குப்பைலாம் ஆற்றோரம் வயல்காட்டோரம் அப்படி போட்டு தான் அங்கே அங்கே இங்கேயும் கெட்டி கிடக்கு அசிங்கமான இடமாதான் இருக்குது குப்பை போடுறதுக்கே இடம் இல்லை ஊரில் இந்த சாக்கடை அதெல்லாம் கெட்டி கிடக்கு அப்புறம் நாய் சொறி நாய் பன்னி அது எல்லாம் நடமாடுது வீட்டுக்குள்ளேலாம் வருது பக்கத்துலேலாம் வருது அதலாம் கொஞ்சம் இது பண்ணாமல் தான் இருக்குது